ஃபோட்டோகிராஃபி ஏன் எடுத்தேன்னால் அது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்ச வேலையை நம்ம ரசித்து பண்ணலாம் அப்போவெல்லாம் பார்த்தா கல்யாணத்துக்கு மட்டும்தான் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க ஆனால் இப்பெல்லாம் பர்டேஸ் மஞ்சள் தண்ணி அதுமாதிரி எக்ஸட்ரா எல்லாத்துக்கும் இப்பெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க ஃபோட்டோ வந்து ஒரு மறக்க முடியாத நினைவுகளை கொடுக்கிறது அதனால் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க அதை நான் வந்து அதனால் அதை பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து தரேன் அதில் நிறைய வருமானமும் வருது ஸோ இதில் வந்து நம்ம தான் ராஜா யாருக்கிட்டேயும் அடிபணிந்து வேலை செய்யணும் அப்படின்றது எதுவும் இல்லை நமக்குத் தோன்றதுதான் நம்மளே ஃபோட்டோ பிடிச்சி எடிட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது ஒரு சந்தோஷம் ஸோ அது பிடிச்சிருக்கு அதனால் எடுக்கிறேன் அதில் திருமணத்திலே வந்து நிறையா டைப்ஸஸெலாம் இருக்குது நிறையா விதவிதமாக போஸ்ட்டு வெட்டிங் ப்ரீ ஷூட்டு அதுமாதிரி நிறையா இருக்குது இப்பெல்லாம் பர்டே ஷூட்டு அதுவும் ஒரு வந்துருச்சு நிறையா ஸோ வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ரசித்து தான் எடுத்தேன் ஸோ அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை ரசித்து பிடிச்சி தான் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கே வந்தேன் அதனால தான் அதை எடுத்தேன் அதில் நல்லா காசும் வருது ஆம் நிறையா இருக்குது கொழந்த பிறந்தது எடுக்கிறது ஃபஸ்ட்டு மன்த்தப்போ எடுக்கறது அதுமாதிரி நிறையா ஷூட்டிங்கெலாம் இப்போ வந்துருச்சு முன்னல்லாம் படத்தில் ஃபோட்டோஸ் ஷூட்டிங் அப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்பெல்லாம் வந்து நிறையா வருது ஸோ அதை பிடிச்சதுனால தான் அதை எடுத்தேன் ஃபோட்டோகிராஃபிங்றது திருமணத் அது திருமணத்துக்கு எடுக்கிற ஃபோட்டோகிராஃபியை பற்றி ஒரு மெமரல் மெமரபுளாக வச்சுக்கிறோம் நம்ம கடைசி வர நம்ம கூட இருக்கிற அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்கும் ஞாபகமாக ஞாபகப்படுத்துகிறத்துக்காக அந்த ஃபோட்டோ நம்ம வச்சுக்கிறோம் நம்ம கூட அதனால் அந்த ஃபோட்டோ எடுக்கிறோம்